ஹலோ ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் சரி சரிங்க ஓ சரி சரி சரிங்க சார் எத்தனாம்தேதிங்க சார் பிப்ரவரியில ஓகேங்க சார் எட் ஏழாம்தேதி கல் முகூர்த்தங்களா அப்போ ஆறு ஏழு வருங்களா சரி சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பண்ணிக்கலாங்க என்ன மண்டபம்ங்க ஓகே ஓ அந்த பஸ்ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குறது தானே ஓகே ஓகே ஓகேங்க சார் பண்ணிக்கலாங்க சார் என்னமாதிரி பட்ஜெட்லிங்க சார் எதிர் பார்க்குறிங்க அப்படிங்களா ஓகே ஓகேங்க சார்

ஆமாங்க சார் எங்கள் சரி சரிங்க சார் சார் நாங்கள் இப்போ பேக்கேஜ் மாதிரி தாங்க சார் பண்ணிட்டுருக்குறோம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் மட்டும் அதாவது இந்த நைட்டு காலையில் அப்புறம் இந்த கா கொஞ்சம் இந்த வீட்லையெல்லாம் கொஞ்சம் இப்போ நம்ம ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே சேர்த்தி பண்ணுறதுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகுங்க சார் இப்போ ப்ரீ வெட்டிங் ஆ ப்ரீ வெட்டிங் சூட் பண்ணுறிங்களா இல்லை வெட்டிங் முடிச்சிவிட்டு எங்கேயாச்சும் அவுட்டோர் சூட் பண்ணுறிங்களா அந்தமாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா சரி சரிங்க ஓகே ஆ இந்த இப்போ நாங்கள் கொடைக்கானலில் ஃப்ரண்டு இருக்காங்க அவங்கக்கூட கம்பைன் பண்ணி தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் நீங்கள் இல்லை நீங்கள் போஸ்ட் வெட்டிங்ன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொடைக்கானலில் போய் சூட் பண்ணுறமாரி இருக்கும் அதுக்கும் டேட் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒன் வீக் முன்னாடி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார் ஆ ஓகேங்க ஆ அந்தமாதிரி போஸ்ட் வெட்டிங் ம் இல்லை இல்லைங்க சார் இது வந்து மேரேஜிக்கு மட்டும் இப்போ நீங்கள் அவுட்டோர் ஃபோட்டோ சூட்டும் சேர்த்துனா எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரும்ங்க ஆமாம் ஆமாம்ங்க சார் இல்லைங்க சார் ஏன்னா நாங்கள் அங்கே ட்ராவலிங்க்கு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம் உங்க ஃபுட்டு முதல் கொண்டு அங்கே கொடைக்கானல் போனால் ஸோ அதனால அதை கண்டிப்பாக குறைக்கவே முடியாதுங்க ஆமாம்ங்க நீங்கள் மற்றபக்கம் வேணுனாலும் விசாரிச்சு பாருங்கள் இதை விட ஜாஸ்திதான் சொல்லுவாங்க சரிங்க சார் நீங்கள் நேரில் வாங்க நம்ம புக் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் மற்றதெல்லாம் பேசிக்கலாங்க சரிங்க தேங்க்ஸ் ஆ கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சார் ஓகேங்க ஆ தேங்க் யூ தேங்க் யூங்க சார்